மீனவ சாதிகள் என்னென்னனா ஆரல் மீன் குளத்து குளத்து மீன் சப்பாறை மீன் கெண்டை மீன் கெளுத்தி மீன் விறால் மீன் இப்படி பல ஜாதிகள் இருக்குது நாங்கள் வந்து எங்கே வந்து சா நாங்கள் எங்கள் சமூகத்தில் வந்து எந்த ஒரு சமூகத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒன்றாக தான் இருப்போம் பல இந்த ஜாதி அந்த ஜாதின்னுலாம் பிரிச்சு பேச மாட்டோம் எங்கள் சமூகத்தில் வந்து எல்லாருமே எல்லா ஜாதியுமே ஒன்னாகதான் இருக்கிறோம் மீனவ மக்கள் கொண்டாடும் பண்டிகள்ன்னா நாங்கள் வந்து மீ கடல் மீன் கடல் தாயை வந்து ஒரு தாயாக நினைச்சு நாங்கள் வணங்கறோம்